ஹலோ ஹலோ சார் எலெக்ட்ரிஷியனா ஆ சார் ஒரு வீடு புதுசாக கட்டியிருக்கோம் சார் மேலே வாட்டர் டேங்க் வெச்சி மோட்ரு செட் பண்ணணும் அதான் என்ன மோட்ரு என்ன மோட்ரு வாங்கலாம் என்ன கம்பெனி வாங்கலாம் எவ்வளோ ஹெச்பியில் வாங்கலாம்ன்னு தெரியல தண்ணி வந்து மேலே தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது அதனால் பைப் லைன்லாம் ஃபுல்லாக போட்டு மோட்ரு செட் பண்ணி ஒயரு வைக்கலானு இருக்கேன் சார் என்ன மோட்ரு சார் வாங்கலாம் இல்லை சார் வாங்கணும் அதான் உங்கக்கிட்டே கேட்டு எந்த கடையில் வாங்கலாம் இல்லை ஆட்ரு போடலாமா என்னென்னு

ஆ ஓகே சார் சார் வாரண்ட்டிலாம் ஏதாவது தருவாங்களா மோட்டருக்கு ஆ ஓகே சார் வேறு ஏதாவது இப்போ ஆ ஆ ஆ மோட்ரு நல்லா ஃபோர்ஸ்ஸாகா இறைக்குமா சார் இது மேலே ரெண்டு மாடி இருக்குது அது ஃபுல்லாக தண்ணி டேங்க்கு ஏறணும் அதுக்குதான் கேக்கிறேன் ஆ ஓகே சார் ஓகே சார்

சரிங்க சார் ஓகே சார் நாங்கள் வாங்கிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் மண்டே கால் பண்ணுறேன் வந்து கொஞ்சம் அதை ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு போங்கள் சார் ஆ ஓகே சார் தேங்க்யூ சார் ஓகே சார்